இந்த உயிர் வாயு ஆலைகள் அப்படின்னா நம்ம வந்து கிராமத்தில் கிடையாதுங்க நம்ம கிராமத்தில் வந்து இருக்காது வெளியே இருக்குதுன்னு நெனைக்கிறேன் ஆனால் நம்ம கிராமத்து சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ஆலைகள் கிடையாது அது வேறு இடத்துல எங்கேயோ தான் இருக்கும் இது வந்து மக்களை பாதிக்கலாம் அப்படின்னு கூட கிராமத்தில் கிடையாது வெச்சுருக்கக் கூடிய வாய்ப்பில்லை இது எனக்குத் தெரியாது இருந்தால் ஒரு ஆனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை இந்த ஏரியாவில் கிடையாதுங்க எங்கள் கிராமத்தில் பொறுத்தவரைக்கும்